ஹாய் அதாவது நான் வாங்கின ரெண்டாவது புராடக்ட்டோட நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேக்கிறிங்க ரெண்டாவது புராடக்ட்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குனேன் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்காக வாங்கினது அது ஃபோனு ஆன்லைனில் தான் வாங்குனேன் ஃபோன் பார்த்திங்கனா செம்ம செம்ம குவாலிட்டி அந்த காசுக்கேற்ற ஒர்த்து அந்த ஃபோனில் இருந்துச்சு எங்கள் அப்பாவும் த்ரீ இயர்ஸ் யூஸ் பண்ணாங்க ஸ்டில் இன்னும் அது அதைதான் வச்சுருக்காங்க அந்தளவுக்கு ஆன்லைனில் வாங்குறது அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு சரி அகைன் நான் வந்து இப்போ திருப்பி ஆன்லைனில் இன்னொரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்லாம்னு ப்ளூடூத் போட்ருந்தேன் ஏர்பட்ஸு பார்த்துக்கங்க அது அது வந்து ரொம்ப எக்ஸ்பன்ஸிவ் எவ்வளோன்னா எய்ட்டின் கே வந்துச்சு பார்த்திங்கனா எய்ட்டின் கேவுக்கு ஏற்ற குவாலிட்டியே அதில் இல்லை ஒர்த்து கிடையாது அது போன மாதம் ஃபஸ்ட்டு அந்த பட்ஸ் வந்து கிழிஞ்சிடுச்சு கிழிஞ்சிடுச்சு அப்பறம் அந்த பாக்ஸு இருக்குல அந்த பாக்ஸ் வந்து மூடவே மாட்டேங்கிது தொறந்துகிட்டு அப்டியே இருந்துச்சு அதுக்கப்பறம் ஒன்னொன்றா ஒரு ஒரு ஃபால்ட்டாகா கொடுத்துச்சி அது அப்புறம் இது அந்த ஹெட்செட் ஒரு ஹெட்செட் கேட்காம போய்டுச்சி அப்பறம் அந்த ஹெட்செட்டோட இது டாப் அப்டியே கழண்டுட்டு வந்துடுச்சி அப்பறம் ஒரு கட்டத்தில் ரெண்டும் வீணாகப் போய்டுச்சி அப்பறம் எய்ட்டின் கேவுக்கு வாங்கினது அப்டியே தூக்கி குப்பையில் போட வேண்டிய நெலமை தான் பாதி அது நான் இது பண்ணிவிட்டு நான் இதில் வாங்குனேன் அது நான் போயிட்டு கன்சியூமர் கோர்ட்டில் போய்ட்டு நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஏன்னா எய்ட்டின் கேவுக்கு வாங்கினது அதுக்கேற்ற ஒர்த்து இருக்கணும்ல அதல்லாம் சொன்னோடனே அவங்க அவங்க வந்து நஷ்ட ஈடு வாங்கி கொடுத்தாங்க ஃபை தௌசண்ட் தான் வாங்கி கொடுத்தாங்க நான் ஃபை தௌசண்ட் வச்சு என்ன வாங்குறது எய்ட்டின் கே போய்ட்டு ஆனால் நஷ்ட ஈடு வந்தது ஃபை தௌசண்ட் தான் நான் இந்த ஃபை தௌசண்ட் வச்சு திரும்பி ஃபை தௌசணுக்குள்ள இது போய்ட்டு நான் நேராக பார்த்து வாங்கிட்டேன் கடையில் இப்போ அது சூப்பராக இருக்குது ஃபை தௌசணுக்கு நேராக பார்த்து வாங்குனேன் அவ்வளோ குவாலிட்டி ஸ்டில் நான் இன்னும் அதை யூஸ் பண்றேன் அந்தளவுக்கு இருந்துச்சு நான் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குனேன் நல்லாயிருந்துச்சி சரி திருப்பி ஆன்லைன்லேயே ஆர்ட்ரு பண்லாம்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக ஒன்று போட்டேன் ரொம்ப ரொம்ப ரொம்ப வொஸ்ட்டு வொஸ்ட்டுனா அதுதான் அந்தளவுக்கு போய்டுச்சி அது இதான் என்னோட ரெண்டாவது ப்ராடக்ட்டோட வொஸ்ட்டு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்